ஹலோ சொல்லுப்பா ஆமாம்பா ஆமாம் உனக்கு என்ன வேணும் இட்லி தோசை வடை எல்லாம் செய்கிறோம்பா உனக்கு என்னப்பா தேவை இன்றைக்கி இட்லிதான்ப்பா நல்லா குஷ்பூ இட்லி மல்லிப்பூ மாதிரி நல்லா ச செஞ்சு வச்சுருக்கேன்ப்பா அதுக்கேற்ற சட்னி சாம்பார் உனக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு என்ன வேணும்ன்னு சொல்லுப்பா ம் ஒரு இட்லி அஞ்சு ரூபா தான்பா சரி வாப்பா உனக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் கட்டுப்படி ஆகாதப்பா அது மாரி போட்டால் இப்போ விற்கிற வெலைவாசி அது மாதிரிப்பா நாங்கள் விற்கிற வெலைவாசி நாங்கள் அது உழைப்புலாம் இருக்குது இல்லையா அதுதான் நான் அஞ்சு ரூபாய்ன்னு தான் கொடுக்குறேன் அதுவும் கம்மி பண்ணுனால் எப்படிப்பா ஆ சரிப்பா சரிப்பா ம் ம் ஆ நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்ப்பா ஆ வாங்க